பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு இருவத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு